ஆ சமையல்கார அம்மா தானங்க ஆ சரிங்க இப்போ எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் சமையல் செய்யணுங்க அது இப்போ நீங்கள் தான் சமையல் செய்யணும் அது என்னென்னால் நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்தில் ஒருத்தர் அதுதான் உங்களை கூப்பிட்டேன் அதனால எங்களுக்கு காலையில் வந்து டிஃபனு வேணுங்க டிஃப டிஃபனு இட்லி தோஸ் இட்லி ஒரு அறுபது இட்லி வேணுங்க அறுபது இட்லி அறுபது இட்லி ஒரு எ எண்பது தோசை அப்புறம் ச சட்னி சாம்பார் வெச்சுக்கங்க புரோட்டா ஒரு இப்போ ஐம்பது புரோட்டா வேணும் அது ரெடி பண்ணிக் கொடுத்துருங்க ஆமாம் ஆமாம் அப்புறம் மத்தியானம் வந்து சாதம் சாப்பாடு சாப்பாடு சாதம் இப்போது போ வே வேணுங்க ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஐம்பது பேருக்கு சாப்பாடு அதுக்கு உண்டானதெல்லாம் மா பொருள் வாங்கி போட்டு செஞ்சுக் கொடுங்க இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை எல்லாம் எ நாண்வெஜ்ஜு தாங்க நால்வெஜ்ஜு தான் ஆமாங்க நாண்வெஜ்ஜே வேணுங்க ஆ இல்லை கிரேவி வேணும் மீ மீன் மீன் குழம்பு சிக்கனு அது அது போதுங்க ஆ அப்புறம் நைட்டுக்கு வந்து அதே மாரி டிஃபன் தாங்க வேணும் டிஃபனுக்கு வந்து நைட்டு வந்து பொங்கல் கொடுங்க பொங்கல் வெண் பொங்கல் வெண் கொழம்புகலும் இது சப்பாத்தி ஏ ஆமாம் ஆமாம் அது ஒரு சப்பாத்தி நூறு சப்பாத்தி வெண் பொங்கல் ஐம்பது பொங்கல் ஆ அது ரெடி பண்ணிக் கொடுங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கும் எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அது எவ்வளோ ஏ இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் கையிலே கொடுத்துருவோங்க அது எங்கள் வண்டி இருக்குதுங்க வண்டி இதில் அங்கே அனுப்பி விடுவோம் நீங்கள் அங்கே ரெடி பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னால் நாங்கள் அந்த வந்து எடுத்துடுவோம் மூணு வேளைக்கும் வேணும் சாப்பாடு ஆ அதெல்லாம் அமௌண்டெலாம் கொடுத்துருவோங்க நீங்கள் பக்கத்து ஊரில் சமைச்சிருக்கீங்க அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க அதனால தான் உங்களை கூப்புடுறோம் ஆ

அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இருக்காது பணம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க ம் ம் அதெலலாம் ஒன்றும் இப்போ பிரச்சின இருக்காது நீங்கள் அது ரெடியாகிட்டு சொல் கூப்பிடணும் எங்களுக்கு

ம்ம் ஆ சரி சரி சரி சரிங் சரி சரிங்க நான் கால் பண்ணுறேங்க அப்புறம் கூப்புடுறேங்க